அந்த நிலத்துல வந்து பிரச்சனை வந்துச்சுங்களா பக்கத்து வீட்டுக்காரருக்கும் எங்களுக்கு பிரச்சனை வருதுங்க பிரச்சனை வந்தால் உடனே பக்கத்து வீட்டுக்காரர் என்னான்பாங்க உனக்கும் எனக்கும் சண்டைடா நீ எதுக்குடா என் நிலத்துல போறேனு கேட்பாங்க நீயும் நானும் சண்டை தான் பண்ணிக்கிட்டோம் நீயும் நிலம் வாங்கிக்கிட்டு போகல நானும் வாங்கிக்கிட்டு போகல நீயும் ஏசுனவங்க வீட்டு நிலத்துல போறே நானும் போகிறேன்னு நான் சொல்லுவோம்ங்க அதுக்கு எங்காட்டு குழியில் தான் நீ போறே நீ போனின்னால் பயிரெல்லாம் வேஸ்டாகி போயிடும் அது எப்பிட்றா நான் வெள்ளாமை காக்கணுன் அவங்க சொல்லுவாங்க காட்டுக்காரர் அதுக்கு நாங்கள் சொல்லுவோம் நாங்களும் மனுஷன் தாங்க வெள்ளாமை காட்டில் எப்படிங்க புகுந்து போவோம் நீங்கள் புரியாமல் பேசுகிறிங்க அப்பட்ன்னு நாங்கள் சொல்லுவோம் உடனே அவங்களுக்கு எங்களுக்கும் சண்டை அதிகமாக வந்துடுங்க அதிகமாக வரக்குள்ள நான் என்ன பண்ணுவேன் எங்கள் மாமா என்னடா பண்ணலாம் அப்படின் சொல்லி முன்னே அவங்க பேசுவாங்க ரெண்டாவது எங்கள் மாமா பேசும் நான் என்ன பண்ணுவேன் போனோடனே எங்கள் மாமாவை அவங்க பேசிட்டு போகிறாங்க நீ வா மாமான்னு சொல்லி நான் இந்தாண்ட கூட்டிக்கிட்டு வந்துடுவேன் கூட்டிக்கிட்டு வரக்குள்ள அவங்க நாலு பசங்க வந்து டேய் என்னடா எங்கள் அப்பாக்கிட்ட நீ பேசுகிற வெள்ளாமை காட்டில் நாங்கள் போகிறது குழியில் தான் போவேங்க அவங்க வந்து வெள்ளாமை காட்டில் பூந்து போகிற அந்த வெள்ளாமையை நாங்கள் எப்படி அது யூஸ் பண்ணி நாங்கள் சாப்பிட்றதுன்னு கேட்பாங்க நாங்கள் வெள்ளாமை காட்டில் எல்லாம் போக மாட்டோம்ங்க எங்களுக்கும் தெரியும் நாங்களும் காடு வச்சு வெள்ளாமை பண்ணவங்க தான் எப்படிங்க போயிடுவோன்னு நாங்கள் கேட்போம் உடனே அவங்க போலீஸுக்கு போகலாம் அப்படின்னு எல்லாம் அடிதடி பட்டு போலீ டேஷனுக்கு போவாங்க போலீ டேஷனுக்கு போய் அங்கே அது சண்டை வந்து முடியலைன்னால் உடனே மனு கொடுங்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போகிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க பக்கத்தில் இருக்கிற கவுண்டரு என்னம்பாங்க நீங்கள் அவ்வளோ தூரம் ஏன்பா போனிங்க நான் இருக்கிறேன்ல எங்கிட்ட சொல்லிருந்தால் நான் சால்வு பண்ணியிருப்பேனேனு அவங்க கேட்பாங்க அப்போயும் சொன்னோங்க இவங்க வந்து கேட்கல இவ்வளோ பிரச்சனை பண்ணிவிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அப்போ இனிமே நீங்கள் எந்த நியாயமும் எங்கிட்ட வந்து சொல்லாதிங்க நான் கவுண்டருன்னு என்னை மதித்து நீங்கள் சொல்லுலையில் சொல்லாதிங்க நான் இனிமே எந்த நியாயத்துக்கும் உங்கள் வீட்டுக்கு வர மாட்டேன்னு அவங்க சொல்லுவாங்க நீங்கள் பெரியவங்க அப்படி சொல்ல கூடாதுங்க என்னமோ தெரியாத தப்பு நடந்துச்சு இனிமே அந்த தப்பு நடக்காது நாங்கள் பார்த்துக்கிறோங்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் உங்கக்கிட்ட சொல்கிறோன்னு நாங்கள் கவுண்டருக்கிட்ட போய் சொல்லுவோம் சரி போயிட்டு வாங்கப்பா சண்டை இல்லாமல் இருங்கள் அப்படின்னு அவர் சொல்லுவார்